நான் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கும் போது பார்க்க போனால் என்னை வந்து ஒரு பொண்ணு நான் அவளோடய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டேன்னு சொல்லி சொன்னாள் ஏன்னென்னு சொன்னீங்கன்னால் அப்போ வந்து என்னை எனக்கு வந்து சூட்கேஸ் அப்போ எதுவும் இல்லாததுனால் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு பொண்ணினுடைய சூட்கேஸை நான் வாங்கிட்டு போயிருந்தேன் அது எதுவும் காலியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் கொண்டுட்டு போயிருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு பார்க்கும்போது நான் அதில் என் ட்ரெஸ்ஸை நான் அதில்தான் வைச்சேன் அந்த ட்ரெஸ் அது எப்படி காணாமல் போகும் நீதான் எடுத்திருப்ப இங்கே யாருமே எடுக்கலை நீதான் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போன அப்போனா நீதான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பேன்னு சொல்லி என் மேலே பழி போட்டாள் அந்த டைமில் வந்து நான் பொறுமையாக அமைதியாகதான் நான் போய்கிட்டுருந்தேன் அப்போது அந்த பொண்ணு இருக்கும்போது நான் சொன்னேன் அந்த பொண்ணுகிட்டே அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலைன்னு சொல்லி எவ்வளவோ சமாளித்து சொன்னம்போது இல்லை இந்த ரூமில் நீதான் இருக்கிற அதை வந்து யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலையிலலாம் நான் அமைதியாகதான் போய்விட்டேன் நான் எடுக்கலை என் மேலே தப்பு எதுவுமே இல்லை அதனால் நான் அமைதியாக அந்த சூழ்நிலைய சமாளிச்சுட்டேன்